அப்போல்லா வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னா கல்யாணம்லா பண்ணும் போது அப்போல்லா வந்து அவங்க வந்து தெருக்கூத்துலாம் வைப்பாங்க அதுலாம் வந்து நைட் புல்லா நடக்கும் அதுலாம் பார்த்துட்டு வந்து நம்ம வந்து பொழுதுபோக்கிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது கெட்டகாரியம் ஏதாவது சாவு விழுந்தாலும் அங்கே வந்து பொழுதுபோக்குலாம் வைப்பாங்க இந்த எட்டா துக்கத்துக்கு சரி பதினாறா நாளுக்கும் சரி அங்கே வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக தெருக்கூத்துலாம் வச்சு ரொம்ப நைட் புல்லா பொழுதுபோக்காக இருக்கும் அப்புறம் வந்து இது பொங்கல் அப்போல்லாம் வந்து இந்த கலாச்சார விளையாட்டுகள்லா விளையாடுவோம் கருநாள் கருநாள் தினத்தில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு உறியடி விழா அப்புறம் வந்து இந்த வழுக்கு மரம் சறுக்கு மரம் ஏறுகிறது போன்ற அந்த வீர விளையாட்டுகள்லா நடத்துவோம் ஜல்லிக்கட்டு தான் ரொம்ப ரொம்ப பேமஸ்ஸாக சொல்லபட்டுச்சி அது ஒரு காலத்தில் தடை பண்ணதுக்கு அப்புறம் அதை போராடிலா மீட்டு அத திருப்பி தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜல்லிக்கட்டு விளையாட் பாரம்பரியத்தை மறக்காமல் வந்து இளைஞர்கள்லா தொடர்ந்து வந்து ரொம்ப பெருமையாக பேசப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்காக அதே மாதிரி உறியடி இதுலியும் கண்ணை கட்டி அந்த பானையை உடைத்து பரிசு எடுக்கிறதுலா ரொம்ப பார்க்குறதுக்கே கொஞ்சம் சந்தோசமாக இருக்கும் அது மாதிரி நிறையா கலாச்சார பண்பாட்டு விழாக்கள்லா தமிழ்நாடு இன்னும் மறக்காமல் இந்த வேட்டி சட்டை போடுகிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க